ஹலோ ப்ரேமா ஃப்ரூட்ஸ் கடைங்களா ஆ சரி இப்போ என்னென்ன க இது பழங்கள் வச்சுருக்கீங்க

ஆ இப்போது ப இது பலாப்பழம் இதெலாம் சொன்னிங்கள்லை இது திராட்சை என்ன விலைங்க கிலோ ஆ மாம்பழம் மாம்பழம் மாம்பழம் மாம்பழம் சரிங்க ஆப்பிளு ஏ என்ன ரொம்ப ஜாஸ்தி ரேட் சொல்கிறீங்க இப்போதான் நான் ஆ அத் இருந்தாலும் ரொம்ப ஜாஸ்தி ரேட் பேசுகிறீங்களே சரி இருந்தாலும் கொஞ்சம் ஆ ஆ கூப்பிட்றோம் வேறு என்ன பழம் இருக்குதுங்க இது இல்லாமல் எனக்குங்களா வாழைப் பழம் எப்படிங்க டஜன்னு அதுவும் எடைதான் கிலோவா

அப்டிங்களா ஆ ஆ ஆ சரி எனக்கு கொய்யாப்பழம் கிலோ எப்பிடிங்க கிலோவா மாதுளம்பழம் இல்லைங்களே இப்போதான் நிறையா வருதுங்களே நான் கூட பார்த்தேனே இது போதும் ஆ ஆ இருந்தாலும் ரொம்ப சரி நான் நாளைக்கு கடைக்கு வந்தம்போது பார்க்கறேங்க வாங்க்கிறேன் ம்

ஆ சரி ஓகேங்க